ஹலோ முன்பெல்லாம் டிவி செல் இல்லாத காலத்தில் அக்கம்பக்கத்தில் நல்லா போயி உறவாக பேசிட்டு அண்ணன் தம்பி மாதிரி பழகிட்டுருந்தாங்க குழந்தைங்கள்லாம் வெளியில் தெருவில் போய் விளையாண்டு நொண்டி கபடி பல்லாங்குழி இந்த மாதிரி விளையாட்டுகள விளையாண்ட்டுருந்தாங்க இப்போ பார்த்திங்கன்னா செல்லுலேயே மூழ்கி கிடக்குறாங்க பொம்மை சேனல் பார்க்கறாங்க டிவியில் அக்கம்பக்கத்தில் என்ன நடக்குதுங்கிறது தெரியல அப்புறம் மக்கள் வந்து எதையுமே வெளியே வந்து பார்க்கறதில்ல என்ன நடக்குது ஏது நடக்குது அப்படிங்கிறது வெளியில் என்ன நடக்குதுனு தெரியறதில்லை மற்ற படி பார்த்திங்கன்னா வெளையாட நாம் நிறைய மனிதர்கள வந்து இப்போ முகம் கொடுத்து கூட முகத்துக்கு முகம் பார்க்கறதில்ல செல் ஃபோன் மூலிமாவே பேசிக்கிட்ருக்கோம் அப்புறம் மிச்ச நேரத்தில் டிவி சீரியல் இதுலேயே மூழ்கிவிடுறோம் அதனால் நம்மளுக்கு எதுமே நல்லது கெட்டது எதுவுமே தெரிய மாட்டேங்கிறது